ஹலோ

ஆ வணக்கம் மிஸ் சொல்லுங்கள் மிஸ் பார்த்தோம் மிஸ் ரொம்ப வீக்காக தான் மிஸ் இருக்கிறான் கண்டிப்பாக மிஸ் சரிங்க மிஸ் சாரி மிஸ் கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் மிஸ் சரிங்க மிஸ் நானே கேட்கணும்னு இருந்தேன் மிஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து இந்த படிப்போடு வேறு என்ன மிஸ் எக்ஸ்ட்ரா சொல்லித் தர்றீங்க யார்ட்ட மிஸ் வந்து கேட்கணும் கண்டிப்பாக மிஸ் இந்த நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு நான் அவசியம் வர்றேன் மிஸ் சரிங்க மிஸ் அவன் எஜுகேஷனுக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படியே அவனுக்கு வந்து சிலம்பமும் கராத்தேவும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்றான் உங்கள் ஸ்கூலில் இருக்கா மிஸ் சரிங்க மிஸ் சரிங்க மிஸ் கண்டிப்பாக வர்றேன் மிஸ் அவனுக்கு ரெண்டுத்துல ஒன்று பண்ண சொன்னால் கூட போதும் மிஸ் எஜுகேஷனை பார்த்துட்டு சிலம்பம் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிட்டான்னா அப்புறம் ஒரு நாள் கராத்தே நெக்ஸ்ட்டு கராத்தேன்னு அந்தமாதிரி கொண்டு போலாம்னு இருக்கிறேன் கண்டிப்பா மிஸ் நீங்கள் சொல்லுங்கள் நான் வர்றேன் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் கெயிட் பண்ணுங்கள் இல்லை மிஸ் உங்கள் நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் இப்போ நெக்ஸ்ட்டு வைக்கும் போது நான் கண்டிப்பாக வர்றேன் யூனிட் டெஸ்ட்டு பேப்பரு பார்த்துட்டேன் அதை பற்றியும் கொஞ்சம் பேசணும் அப்புறம் அவனுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் பேசணும் மிஸ் கண்டிப்பாக மிஸ் கண்டிப்பாக தேங்க்யூ மிஸ் தேங்க்யூ மிஸ்